எனக்கு பூச்செடிகள் வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் பூக்களில் அதிகமான நிறங்கள் இருக்குது பூச்செடி வளர்க்கும் போது பூ பூவினுடைய நறுமணம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது குண்டுமல்லி முல்லை ரோஜா இதெல்லாம் பார்க்கும் போது அந்த பூக்கள் எப்படி அழகா இருக்கோ அதே மாதிரி அதனுடைய நறுமணமும் வித்தியாசமாக இருக்கும் நமக்கு மனது சரியில்லை அப்படினம் போது ஒரு பூச்செடியை பார்த்தோம் அப்படினா ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் பூச்செடி வளர்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டிலயும் நிறைய பூச்செடி இருக்குது குண்டுமல்லி அதன் குண்டுமல்லி பூவெல்லாம் செடியிலேயே மலரும் போது அதனுடைய நறுமணம் ரொம்பவும் நல்லா இருக்கும் நம்மளுடைய மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் எனக்கு பூச்செடி வளர்க்குறது தான் ரொம்பவுமே பிடிக்கும்